தமிழ் நமது தாய்மொழி தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழ் தான் எல்லோரும் பேசணும் தமிழுக்காக நிறையா பெரியவங்கள்லாம் பாடுபட்டுருக்குறாங்க அவங்கள நம்ம இது பண்ணி அவங்களுக்காக நம்ம தமிழை ரொம்ப போற்றணும் தமிழில் சிலப்பதிகாரம் திருப்பாவை திருவெம்பாவை என்னென்ன நிறைய இருக்குது தமிழில் திருவள்ளுவர் திரு திரு தமிழுக்காக ரொம்ப இது பண்ணியிருக்காரு இதனால் நம்ம தமிழை ரொம்ப இது பண்ணணும் நேசிக்கணும் தமிழ் தான் நம்ம தாய் ரொம்ப பாடுபடணும் தமிழ் நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழில் தான் அம்மா அப்பான்னு சொல்லித் தரணும் இங்கிலீஷ்லெல்லாம் நம்ம அம்மா சொல்லித் தரக்கூடாது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு தமிழில் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித் தரணும் அதுதான் அவங்களுக்கு எப்பயும் நல்லாயிருக்கும்